எனக்கு புகைப்பட கண்காட்சினா ரொம்ப பிடிக்கும் அந்த புகைப்பட கண்காட்சியில் வந்து ப்ளாக் அண்ட் ஒயிட்டு இமேஜை பழைய காலத்து ஃபோட்டோஸ்ஸ அடுத்து க இயற்கை ஃபோட்டோஸெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க புது புதுசாக புது ஃபோட்டோஸெல்லாம் இருக்கும் கலர்ஃபுல்லு ஃபோட்டோஸெல்லாம் இருக்கும் ஒரு அந்த காலத்தில் வாழ்ந்த நடமுறையெல்லாம் ஒரு ஃபோட்டோவா எடுத்து ஒரு ஆல்பமா எடுத்து வச்சுருப்பாங்க இதெல்லாம் நல்லா இருக்கும் பார்க்குறக்கே இயற்கை ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வந்து நான் மொபைல்லயே எடுத்து என் கேலரியில் சேவ் பண்ணி வச்சுப்பேன் குடும்ப ஃபோட்டோல்ல வந்து குடும்பம் வந்து ஒரு நிறுத்தி ஃபோட்டோ ஒன்றா வச்சு எடுத்து அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து என் கேலரியில் சேவ் பண்ணி வச்சுப்பேன் குடும்பத்தில் நெனச்ச நடந்த விசேஷம் இதெலலாம் வீடியோ எடுத்ததை வந்து சீடியா கன்வெர்ட் பண்ணி அதிலேருந்து ஃபோட்டோவா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்பேன்